எனக்கு வந்து விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும் இப்போது வந்துருக்க வாரிசு படம் வந்து செம்மை சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து நம்ம சரத்துகுமார் சார் வந்து அப்பா கேரக்டரில் நல்ல செம்மையா மாஸ் கொடுத்துருந்தாரு அதுலேருந்து எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அதே மாரிக்கா அந்த படம் வந்து ஒரு குடும்ப படமாக நல்லா ஒரு பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டாக இருந்துச்சு நல்ல சூப்பராக இருந்துச்சு விஜய் சார் நல்லா நடித்திருந்தாங்க அந்த பொண்ணு காணாமல் போனப்ப அந்த அம்மா சென்டிமென்ட்டு வந்தது எல்லாமே நல்ல செம்மையாக எடுத்திருந்தாங்க படம் அதில் வந்து இந்த விஜய் சார் மாஸ் காட்டினது அதுக்கடுத்து வந்து அந்த கம்பெனியில் வந்து அவங்க அப்பாவோடய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி பாதுகாப்பணும் பார்க்கணும் அண்ணன்தம்பி வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்க எல்லாமே வந்து விஜய் சார் நல்ல சூப்பராக பண்ணியிருந்தாப்புல அதனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு